ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் யார் கண்மணிங்களா சொல்லுங்கள் கண்மணி சொல்லுங்கள் என்ன வேணும் சரிங்க சரி ஓகே தொன்னூறாயிரம் ரூபா வேணுங்களா உங்களுக்கு ஏஜ் எவ்வளோங்க இப்போ எயிட்டீன் கம்ப்லீட்டட்டா பதினெட்டு முடிஞ்சிருச்சீங்களா ஓகே நான் ஸ்டுடென்ட்டை நம்பி அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பின்னாடியும் ஒரு சுயுரிட்டி இருக்கணும் உங்கள் ஃபேமிலி சைடு ஏதாவுது சுயுரிட்டி கேப்பாங்க கம்பல்சரி சுயுரிட்டி இல்லாமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது கவுர்ன்மெண்ட் ஜாபில் யாராவது இருக்காங்களா இல்லை லேண்ட் பத்தரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இருக்காங்களா அப்போ அவங்க ஆ அவங்ள வச்சு வாங்கலாம் அவங்ளோட நாமினியாகவும் நீங்கள் வந்து லோன் வாங்குறமாதிரி உங்களுக்கு அவங்க நாமினி மாதிரி வச்சு வாங்கலாம் ஆமாம் தொன்னூறாயிரங்களா ம் சரி ஓகே நீங்கள் அவங்ள கூபிட்டு வாங்க மாதம் மாதம் ஃபைவ் தௌசண்ட் டியூ அமௌண்ட் வருங்க நீங்கள் படிச்சு முடிச்சிவிட்டு ஒரு ஜாப்க்கு போய்விட்டு அதுக்கப்புறோம் தான் நீங்கள் அந்த டியூ அமௌண்ட்டை கட்லாம் அது வரைக்கும் உங்களுக்கு டைம்மு ஓகே பண்ணும் போது ஆமாம் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட்டுக்கான டைம் இருக்கு சரி ஓகே நீங்கள் நேரில் வாங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்குலாம் அவங்களுளோடய ஃப்ரூப் உங்களுளோடைய ஃப்ரூப் எல்லாமே எடுத்துன்னு வாங்க அதுக்கப்புறோம் நீங்கள் உங்களுக்கு சுயரிட்டி கொடுக்க போகிறாங்கள்ள அவங்க இது கவர்ன்மண்ட் ஜாபில் இருக்காங்கன்னு சொன்னிங்கள்ள அவங்களுடைய ஃப்ரூப்ஸ் எல்லாமே எடுத்துன்னு வரணும் ரெண்டு ஆமாம் கண்டிப்பாக வேணும் எடுத்துகிட்டு வாங்க அப்புறோம் பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க அவங்களோடது பேன் கார்டு ஆ அவ்வளோ தான் அவங்களோடைய ஆதார் கார்டு உங்களோடைய ஃப்ரூப் என்னென்ன இருக்கோ அவங்களோடது வச்சு வாங்கலாம் அவங்க கவர்ன்மண்ட் எம்ப்ளாயின்ற அந்த ஒரு ஐடி கார்டு வேணும் அது கம்பல்சரியாக பார்ப்பாங்க ஓகே பேங்கில் வாங்க நேரில் வாங்க பார்த்துக்குலாம் ஃபிப்ட்டின் டு டுவெண்ட்டி டேஸ்சே ஆயிடுங்க இல்லை மெயின் பிரான்ச் போய்விட்டு அவங்க ஒரு டைம் வெரிஃபிகேஷன் முடிச்சிவிட்டு அப்புறோம் தான் டீடெயில்ஸ் சொல்லுவாங்க ஃபிப்ட்டின் டு டுவெண்ட்டி டேஸில் குள்ளே வந்துரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்புறோம் நீங்கள் படிக்குறதில் வந்து நான் வந்து ஸ்டுடென்ட் தான் இந்த டிபார்ட் படிக்கிறன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போனோஃபைட் செர்டிபிகேட்மாதிரி வாங்கிகிட்டு வரணும் அங்கே நீங்கள் சொல்லுங்கள் இந்தமாதிரி நாங்கள் பேங்கில் அப்ளை பண்ணியிருக்கோம் லோனுக்கு எனக்கு வந்து இங்கே தான் நான் படிக்கிறேன்ட்றதுக்காக எனக்கு ஒரு போனோஃபைட் செர்டிபிகேட் கேட்குறாங்க எனக்கு ஒரு செர்டிபிகேட் வேணுன்னு சொல்லி காலேஜில் அவங்க டிபார்ட்மெண்டில் உங்கள் ஹெச்ஓடி யார்டையாச்சும் சொல்லுங்கள் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு ஃபார்ம்மு வேணும் ஏன்னா நீங்கள் ஸ்டுடென்ட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆ சரி நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்குலாம் ஆ ஓகே